ஆ மேம் லார்ஜ்ஜிங்களா ஓகே லார்ஜ் தானே ஓகே இல்லை மேம் நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம் இப்போ நாங்கள் மதுரையில் எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ட்வெண்டியிட்த் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது

ஆ அந்த ஃபங்க்ஷனுக்காகதான் நாங்கள் வந்து மதுரைக்கு வரலானிருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்டியித்து ட்வெண்டி ஒன் ட்வெண்டி டூ இந்த த்ரீ டேஸ்க்கு எனக்கு எங்களுக்கு ரூம் வேணும் நாங்கள் ஒரு மூணு பேர் வரோம்

நாங்கள் மூணு பேர் வரோம் மேம் ஓகே நாங்கள் மூணு பேர் வரோம் பட் எங்களுக்கு வந்து ஃபுட் வந்து நீங்களேதான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபுட்டோடு சேர்த்துதான் எங்களுக்கு வேணும் பட் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ப்ளஸ் ஒரு ஒரு கேப் ஒன்று புக் பண்ணி தர்ற மாதிரி இருக்கணும்

ஓகே ஓகே எங்களுக்கு அந்த மூணு நாளைக்கு மட்டும்தான் வேணும் ஆ ஓகே

அப்படிங்களா ஓ சரி ஓகே எங்களுக்கு வந்து அந்த மூணு நாள்தான் மேம் வேணும் ப்ளஸ் அந்த மூணாவது நாள் எங்களை வந்துட்டு அவுட் சைட்டர்ஸ் ஓகே சரி மேடம் ஓகே ஓகே சரிங்க மேம் ஓகே ஓகே ஆ ஓகே மேம் பரவாயில்லை என் உங்களோடய டீடெயில்ஸ்ஸும் எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஆ ஓகேங்க ஆ ஓகே என்ன அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது பண்ணணுமா என்னென்றது எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிவிடுங்க

ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே டீடெயில்ஸ்ஸெல்லாம் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிடுங்க சரி ஓகே மேம் மீதி ப என்ன டீடெயில்ஸ்ஸோ எனக்கு செண்ட் பண்ணிடுங்க மெசேஜ்ஜாக ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ